அதாவது தொழில் வணிகம் போன்ற உள்ளூர் பொருளாதாரத்தில் வந்து தமிழ் மொழி எவ்வாறு பயன்படுத்துகிறாங்கனா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கிறா மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வகையான லாங்குவேஜ் இருக்கும் தமிழையே ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க சில பேர் ஒருமாதிரி இழுத்து பேசுவாங்க சில பேர் வால போலேன்னு பேசுவாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒவ்வொரு நாட்லேயும் ஒவ்வொரு தொழில் இருக்கும் ஒவ்வொரு வணிகம் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப அந்தந்த தொழிலுக்கும் அந்தந்த வணிகத்தில் எப்படி பேசணுமோ அப்படி பேசினா மட்டும் தான் அந்த தொழிலையும் வணிகத்தையும் சிறப்பான முறையில் கொண்டுட்டு போகமுடியும் அப்படி பேசணும்னு நினைக்கிறப்போ அவுங்கவங்களுக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அந்த மொழியில் தான் பேசுவாங்க தக்காளி ஒரு கிலோன்னு சொல்கிறத விட தக்காழி ஒரு கிலோ அந்தமாதிரிலாம் சொல்கிறவங்களும் இருக்காங்க தக்கிளி ஒரு பழம் தக்கிளி பழம் ஒரு கிலோ அந்தமாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயுமே இங்கெல்லாம் ஒவ்வொரு மாதிரியான லாங்குவேஜ் மாறும் ஒவ்வொரு இடத்துல வால போலனு பேசுகிறாங்கல்ல அந்தமாதிரி ஒவ்வொரு இடத்துல எலே ஏம்லே அந்தமாதிரி பேசுவாங்க அந்தமாதிரி ஒவ்வொரு தொழிலுக்குமான ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கும் இப்போது ஒரு இண்டஸ்ட்ரியல் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கனா அவங்கெல்லாம் மேஜரான ஒரு தமிழில் பேசுனால் மட்டும் தான் எல்லாேருக்குமே புரியும் அங்கே போய் அவங்க ஊரில் என்ன லாங்குவேஜ்ஜில் பேசுகிறாங்களோ அதே லாங்குவேஜ்ஜில் பேசுனால் கண்டிப்பாக யாருக்குமே புரியாது அதனால் வந்து ஒவ்வொரு ஊரில் திருவிழாங்கிறது வந்து விழா அப்படினு சொல்லுவாங்க சில பேர் வந்து சில பேர் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுகிறப்ப ஒவ்வொரு இடத்துலையும் அந்தமாதிரியா தமிழ் மாறுபட்டுகிட்டே இருக்கும் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் மெயினாக வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டுருக்காங்கனா அவங்களாம் வந்து ஒரு மேஜரான தமிழை வச்சு பேசுனால் மட்டும் தான் எல்லாேரு இருக்கிற எல்லாேருக்குமே கம்யூனிகேட் ஆகும் அவங்க மே அந்த இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்கவங்க வந்து கோயம்புத்தூர்காரவங்க இருக்காங்கனா அவங்களோட மெயின் மேஜர் தமிழ் அப்படிங்கிறது வந்து கோயம்புத்தூர் பாஷையாகதான் இருக்கும் அப்படி பேசுகிறப்ப மற்றவங்க எல்லாேருமே கோயம்புத்தூர்லேருந்து வந்து வேலை பார்க்குறவங்கன்னு சொல்லமுடியாது திருவாரூர் பகுதிலேருந்து போவாங்க கும்பகோணம் திருவாரூர் நாகப்பட்டினம் அந்தமாதிரி பல பகுதிலிருந்து போகிறதுனால திருவள்ளூர் சென்னை சைட்லேருந்துலாம் வேலைக்கு போவாங்க அப்படி போகிறதுனால அவுங்கவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் தான் பேசுவாங்க அதனால தான் அதனாலே அதனாலயே ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியல்ஸ்ஸுக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு மொழியை பேசுகிறப்ப அவுங்கவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வருதோ அதைதான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க